கல்விக் கடன் பற்றி தெரியுங்க ஸோ கல்விக் கடன் வந்து நான் வந்து வாங்கலைங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஒரு பொண்ணு வாங்கியிருக்காங்க அவங்க வந்து இப்போது எப்படி சொல்கிறதுன்னா அவங்கள வந்து புவர் ஃபேம்லி தான் அவங்க வந்து இதனால் மேலே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சிட்டு அவங்க வக்கீலுக்கு வந்து லாயராகும் லாயராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லோன் வாங்குனாங்க கல்விக் கடன் வாங்குனாங்க அதை வாங்கி இப்போது வந்து அவங்க வக்கீலுக்கு படிச்சிகிட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அதை பார்த்துட்டு அவங்க அண்ணா அவங்களுக்கு அதே மாதிரி இன்ஜினியரிங் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவுக்கும் வந்து அதே மாதிரி கேட்டுப் பார்த்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நல்லா அவங்க பெனிஃபிட்டோட நல்லா அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ப அவங்க சென்னையிலருக்காங்க இப்போது அவங்க நல்லா அந்த கல்விக் கடனை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்வேங்க